ஹலோ சார் நான் உங்கள் ஆப்பில் இன்னிக்கி ஃபுட்டுலாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆமாம் கெஸ்ட்டெல்லாம் வராங்க அப்படினு கொஞ்சம் பல்க்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போது என்ன ஆச்சின்னால் அவங்க எல்லாம் இப்போது லன்ச்சுக்கு வரலையாம் ட்ரெயின் கொஞ்சம் டிலே ஆயிடிச்சு அப்படின்றதுனால அவங்க இடையிலயே சாப்பிட்டுட்டாங்க ஹோட்டலில் இப்போது பல்க்காக ஆர்டர் பண்ணி இருந்ததினால இது என்னால் ரிசிவ் பண்ணிக்க முடியாது கேன்சல் பண்ணணும் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணியிருந்தால் கூட நான் ரிசிவ் பண்ணியிருந்துருப்பேன் இவ்வளோ ஃபுட் அப்புறம் வேஸ்ட்டாகிடும் சார் அதனாலதான் நான் கேன்சல் பண்ணலாம் அப்படினு உங்களுக்கு கால் பண்ணேன் ஆமாம் சார் இல்லை சார் இது ஒரு டென் மெம்பர்சுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இப்போது வீட்டில் யாரும் கிடையாது ரெண்டு பேருதான் இருக்கோம் அவ்வளோ ஃபுட்டும் அப்புறம் வேஸ்ட்டாக போய்விடும் நிறையா ஆர்டர் பண்ணியிருக்கேன் சார் ஆமாம் சார் இப்போது நான் இந்த மெனுவெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிறேன் சார் என்னென்ன மெனுவா ஓகே நான் சொல்றேன் சார் செக் பண்ணிக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் ரைஸ் மட்டன் கோலா உருண்டை மீன்குழம்பு மட்டன் பிரியாணி பத்துப்பேருக்கு பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் குல்ஃபி ஐஸ்கிரீம் பத்து சார் ஆமாம் பிளாக் கரண்ட் ஐஸ்கிரீம் ஃபேமிலி பேக் ரெண்டு குல்ஃபி டென் ஆமாம் சார் இல்லை சார் ஒயிட் ரைஸ்லாம் ஒன்றும் ஆர்டர் பண்ணலை இப்போது சொன்ன இந்த ஐட்டம் மட்டும் தான் சார் சிக்ஸ் செவன் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இது ஆமாம் சார் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் சிக்கன் ரைஸ் டென் மாட்டன் கோலா உருண்டை பத்து மீன்குழம்பு அஞ்சு பேருக்கு போதுமானது ஆர்டர் பண்ணியிருந்தேன் சார் ஆமாம் மட்டன் பிரியாணி மட்டும் பத்து

இது எல்லாத்தையுமே நான் இப்போது கேன்சல் பண்ணனும் சார் இது என்னால் ரிசிவ் பண்ணிக்க முடியாது நான் வேணுனால் நைட் டின்னருக்கு உள்ள மெனுவை மறுபடியும் ஆர்டர் பண்ணிக்குறேன் இப்போது எனக்கு இது எதுமே வேணாம் கேன்சல் பண்ணணும் ஆமாம் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னால் கேன்சல் பண்ண முடியாதா சார் அப்படியா அந்த ஆப்பில் போய்விட்டு கேன்சல் பண்ணனுமா இப்போது நான் இத்தனை ஐட்டம் கேன்சல் பண்ணணும்னு சொல்றேன் எல்லாமுமே ஃபுல்லாக என்னால் கேன்சல் பண்ணிட முடியுமா இல்லை ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நான் போய்விட்டு அந்த கேன்சல் பண்ணுற ஆப்ஷன்ஸெலாம் பண்ணனுமா அப்படியா சார் என்னோடய ஆப் ஹிஸ்ட்ரிலேயே இருக்குமா அதில் போய்விட்டு கேன்சல் பண்ணிக்கலாமா ஓகே சார் என்னோடய அமெளண்ட் எல்லாமே ரீஃபண்ட் பண்ணிவிடுவீங்கல்ல சார் நான் அமெளண்ட் பே பண்ணிவிட்டேன் கன்ஃபார்ம் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் பே பண்ணேன் வந்துடுவாங்கன்னு நினச்சன் வரலை அதனால தான் நான் இப்போ கேன்சல் பண்றேன்ருதினால அமெளண்ட்டு ஃபுல் அமெளண்ட் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்கல்ல எதுவும் நீங்கள் ஆஃப் பேமெண்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு ஆஃப் தான் கொடுப்பீங்க அப்படில்லாம் எதுவும் இல்லைல்ல சார் ஃபுல் அமெளண்ட் கொடுத்துருவீங்கல்ல சார் ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் சார் அந்த இப்போது நான் ஹிஸ்ட்ரியில் போய்விட்டு நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேனா எனக்கு கேன்சல் ஆகிடும் அப்படி தானே சார் அமெளண்ட் எப்போது சார் எனக்கு கிடைக்கும் அக்கவுண்டுக்கு வரும் ஒன் ஹவரில் வந்துடுமா சார் ஓகே சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நான் நைட்டுக்கான ஆர்டரை நான் கொடுக்குறேன் சார் இது எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஓகே சார் பை